டிசம்பர் ஒன்றாந்தேதி என் பர்த் டே அதுக்கு நான் கேக்கு ரெண்டு ஆட்ரு பண்ணி இருந்தேன் இப்போ நாங்கள் எங்களுடைய கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃவர் வெளில வேலைக்கு வெளில போனதுனால் என்னால் அந்த கேக்கை வந்து ஊரில் கொண்டாட முடியல எங்களுக்கு கொஞ்சம் இந்த ஆட்ரை கேன்சல் பண்ணிட்டு எனக்கு அந்த பணத்தை வந்து திருப்பி தாங்க என்னென்ன ஆட்ரு பண்ண ஆடர் நம்பர் வந்து ஐம்பது பதிமூணு பன்னெண்டு அமௌண்ட் வந்து கூகுள் பேயில் பண்ணியிருந்தேன் அமௌ அமௌண்ட் வந்து ஒரு கேக்கு வந்து இரநூத்தம்பதுனா ஐநூறுருவா ரெண்டு கேக் ஐநூறுருவா ஐநூறுருவா பண்ணியிருந்தேன் அந்த பணத்தையும் அந்த எனக்கு திருப்பி அந்த கூகுள் பே எனக்கு அனுப்பிவிடுங்க ஆட்ரு வெளில போய் பர்த் டே கொண்டாடுறதுனால அந்த கேக்கை நாங்கள் இருந்த இடத்த வீட வீட்டை காலி பண்ணிவிட்டு வெளில இருக்கோம் அதில் நாங்கள் வந்து அங்கே கொண்டாட முடியாது அந்த அட்ரஸ் திருப்பி புது அட்ரஸ் தெளிவாக தரேன் புது அட்ரஸில் பெற்று கொண்டனால் என்னால் வந்து அங்கே போய் கொண்டாட முடியல நீங்கள் எனக்கு அந்த பணத்தை கூகுள் பேயில் திருப்பி போட்டுருங்க ரொம்ப நன்றி